ஸோ நாமக்கல் டிஸ்டிக் பார்த்தோம்னா நம்ம பேசிக்காகவே நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் நிறைய இருக்கிற ஒரு ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷனல் ரிசோர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டிஸ்டிக்காக தான் நம்ம நாமக்கல் டிஸ்டிக்கை பார்க்கறோம் ஏன்னால் வெளியூரில் இருந்து நிறைய பேர் வந்து இங்கே தங்கி இங் ஸ்கூல்ஸ் காலேஜஸெல்லாம் படிச்சுட்ருக்காங்க ஏன்னால் தே பிலியூவ் தட் நம்ம ஊரில் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் வந்து நிறைய மார்க்ஸ் கெயின் பண்ணுறாங்க ஒரு பப்ளிக் எக்ஸாம்ஸ் ஆகட்டும் ஒரு ஒரு எஜுகேஷன் லெவலில் நம்ம டிஸ்டிக்ஸ் வந்து ஒரு ஹையர் லெவலில் இருக்கிறதால தான் வந்து அதர்ஸ் இப்போ அதர் பப்ளிக் பீப்பிள்ஸ் நினச்சிட்ருக்காங்க ஸோ அது பு ப்ரூ பண்ணுற மாதிரியே நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து ஸ்கூல்ஸ்சில் ஸ்டூடண்ட்ஸுக்கு நிறைய ட்ரெயின் பண்ணுறாங்க ஸ்பெஷல் கிளாஸஸ் கோச்சிங் கிளாஸு அதுவுமில்லாமல் நம்ம நிறைய ட்ரெயினிங் இன்ஸ்டியூட்டு பப்ளிக் எக்ஸாம்ஸு சிவில் சர்விஸ் எக்ஸாம்ஸு ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் அது மாதிரி ட்ரெயின் பண்ணி நிறைய பீப்பிள்ஸ் அதை பாஸ் பண்ண வெச்சு நிறைய கவுர்மெண்ட் சர்டிவேட்ஸையும் வந்து நம்ம டிஸ்டிக்ஸ்சில் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம வந்து நிறைய ஏஸ் காலேஜஸ்ஸு வே ஃப்ரம் வேரியஸ் ஃபீல்ட்ஸ் ஒரு மெடிக்கல் ஃபீல்டாகட்டும் ஒரு இன்ஜினியரிங் ஃபீல்டு ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு ஆஸ்ட்ரோனட் ஏரோனாட்டிகல் ஃபீல்ட்ஸுன்னு நிறைய ஃபீல்ட்ஸில் இருக்குது நிறைய காலேஜஸ் நம்மகிட்டருக்கு ஒவ்வொரு ஃபீல்டுக்குமே இங்கே ஒரு குறைஞ்சது மூணு காலேஜஸ் ஆவது நம்ம டிஸ்டிக்ஸ் உள்ளே இருக்குது ஸோ இந்த ரிசோர்ஸஸெல்லாம் அவையில் பண்ணுறத்துக்காக வே நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து வெளியூர்லிருந்து இங்கே வந்து ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு போகிறாங்க ஸோ எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன் நா அதர் டிஸ்டிக்ஸ் கம்பேர் பண்ணும்போது நம்ம டிஸ்டிக்ஸில் கண்டிப்பாக ரிசோர்ஸஸ் நிறையவே இருக்குது அதை வந்து நிறைய பீப்பிள்ஸ் இப்போ வந்து இன்ஹேல் பண்ணிகிட்டும் இருக்காங்க